நம்ம ஊர் பசங்கலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறத ஒரு பார்ட் டைம் ஒர்க்கா தான் பார்க்கறாங்க ஒரு ஃபுல் டைமில் பார்த்தாங்கன்னா அதுக்கு நல்ல வருமானம் தரும் அதே மாதிரி நம்ம இங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா லேண்டு அதிகமாக கிடக்குது ஆனால் அதை செய்யக்கூடிய அளவுக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாருக்கு இப்போ தண்ணி இல்லாததுனால் போர் போடுலாம் போர் போட்டம்னா கொஞ்சம் ஈஸியாருக்கும் இப்போ தண்ணி வந்துச்சுன்னா வெச்சுக்கோங்க சொட்டு நீர் பாசனம் போட்டுவிட்டா கூட மாச வருமானத்தில் வரமாதிரி ஒரு கம்போ சோளமோ இந்த சூரியகாந்தி இந்தமாதிரி ஏதாவது ஒன்று போட்டோம்னா ந நல்ல ரேட்டுக்கு போகும் அது இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜியோடய எதாவது பசங்க பார்த்து பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணலான்னு வச்சுக்கோங்க